நான் வந்து பொதுவாக வந்து வோக்கல் பிட்ச் மானிட்டர் அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து அதிகமாக யூஸ் பண்றேன் ஸோ அந்த ஆப்போட பயன்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னால் ஒருத்தர் பாடும்போதோ இல்லை பேசும்போதோ அவரோடய வாய்ஸ் வந்து எந்த பிட்ச்சில் இருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறத்துக்காக யூஸ் பண்ற ஆப் தான் வந்துட்டு இந்த வோக்கல் பிட்ச் மானிட்டர் இந்த வோக்கல் பிட்ச் மானிட்டர் இதை வந்துட்டு ப்ளேஸ்டோர்லேயே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து எதுக்காக ஏன் ஒருத்தர் பாடுறாங்க பேசுறாங்கன்னால் அதை நார்மலாக கேட்டால் போதாதா அப்படினு நீங்கள் கேட்டிங்கன்னால் பொதுவாகவே பெண்களுக்கு வந்துட்டு அவங்களோடய குரல் வளம்ங்குறது வந்துட்டு அந்த வாய்ஸ் பிட்ச் ரேஞ்ச் வந்துட்டு சிஃபை அப்படினு சொல்லக்கூடிய ரேஞ்சில் வந்து இருக்கும் ஆனால் ஆண்களுக்கு வந்து மிக மிக குறைவாகவே இருக்கும் நீங்கள் கவனிச்சிங்கன்னால் தெரியும் அதை தான் நம்ம அந்த கீச்சுக்குரல் அப்படினு வந்து சொல்லுவோம் பெண்களோடய குரல் வந்துட்டு ஒரு மாதிரி மென்மையானதாகவும் அவங்களோடய அந்த குரல்வளம் இருக்க ரேஞ்ச் வந்துட்டு அதிகமாகவும் அதிகமானதாக இருக்கும் அதே சமயம் ஆண்களுது வந்து மிக மிக கம்மியானதாக இருக்கும் இந்த காரணத்துனால் தான் நாம் பல பாடகர்கள் ஹை பிட்ச் அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரி பாடல்களை பாடும்போது அவங்க அவங்களோட குரல் வந்துட்டு ஒருமாதிரி அந்த பெண்மையை வெளிப்படுத்தறதை நாம் வந்து நல்லா பார்க்க முடியும் சித் ஸ்ரீராம் உன்னி கிருஷ்ணன் இவங்களை மாதிரி ஆட்களை வந்து இதுக்கு சொல்லலாம் அவங்களோட குரலே வந்து மென்மையாக இருக்கும் அதே சமயம் லோ பிட்ச்சில் பாடறவங்க அதாவது சந்தோஷ் நாராயணன் இளையராஜா இவங்களை மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா அவங்க குரல் வளமே வந்துட்டு ஒருமாதிரி கம்பீரமாகவும் கொஞ்சம் கரடுமுரடானதாகவும் இருக்கும் இதற்குக் காரணம் அந்த நம்ம நம்மளுடைய உடல் வேறுபாடுகள் தான் இது வந்துட்டு நம்ம பிறக்கும் போதுலேருந்தே இருக்கிறது இதை வந்து நம்ம சில பயிற்சிகள் மூலிமா மாற்றிக்கலாம் அதுக்கு வந்து இந்த ஆப் வந்து ரொம்ப உதவி செய்யும் நம்ம பிட்ச் வந்து எந்த இடத்துல இருக்குது நம்ம எவ்வளோ இன்னும் வந்து மென்மேலும் நம்மளை தயார்படுத்திக்கணுங்கிறத வந்து இந்த ஆப் வந்து கரெக்டாக நமக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்கும் அதுக்காக வந்து இந்த ஆப் யூஸ் பண்றேன் இன்னொரு ஆப் வந்து நான் பொழுதுப்போக்குக்காக யூஸ் பண்றது வந்துட்டு ஷேடோ ஃபைட் அப்படினு ஒரு ஆப் இருக்குது இது வந்து நான் வந்து என் நண்பர்களோடய விளயாடுவேன் இது வந்து ரொம்ப உங்களுக்கு ரொம்ப மனகஷ்டமாக இருக்கும் இல்லைன்னா வந்துட்டு உங்கள் கவனத்தை வேறே எது மேலேயாச்சும் திசை திருப்பணும் அப்படினு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆப்பை ஏற்றி விளயாண்டு பார்க்கலாம் இதை வந்து நல்லா ஒரு ஜாலியான கேம் அதுவும் இல்லாமல் உங்கள் நண்பர்களோடய உட்காந்து விளயாட இது ஒரு நல்ல அனுபவத்தை வந்து கொடுக்கும் ஏன்னால் இதில் வந்துவிட்டு மற்ற விளையாட்டுகளில் இருக்கற மாதிரி சின்ன சின்ன க்ராஃபிக்ஸோ இல்லை அந்த மாதிரி உங்களை போர் அடிக்க செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப கம்மியாகதான் இருக்கும் உங்களை வந்து இதை மறுபடியும் மறுபடியும் விளயாட வைக்கிற அளவுக்கு இந்த ஆப் வந்து நல்லா இருக்கும் இப்போதிக்கு இந்த ரெண்டு ஆப்புகள் தான் நான் வந்து பயன்படுத்திட்டிருக்கேன்